நான் எல்லா ரன்னிங் ரேஸ்களையும் மிகவும் விரும்புவேன் அதனால் எல்லா விளையாட்டுத் தடங்களிலும் நான் ஓட விரும்புவேன் அதனால் அனைத்து விளையாட்டுப் போட்டிகளிலும் ரன்னிங் ரேஸ்களில் நான் கலந்துக் கொள்வது கட்டாயமாக இருப்பேன் நான் ஓடும்பொழுது சாக்ஸ் சர்ஜி போட்டுருப்பேன் அது எனக்கு மிகவும் எளிதாக இருக்கும் லேசாகவும் இருக்கும் என் உடலில் அதனால் எனக்கு எடை தெரியாது நான் ஓடும்பொழுது எந்த ஒரு சிக்கல்களையும் எனக்கு ஏற்படுத்தாது எனவே நான் ஜெஸ்சி ஷார்ட்ஸ் போன்ற உடைகளை அணிவேன் விளையாட்டு மனிதான மைதானங்களைப் பொறுத்தவரை ஒவ்வொரு விளையாட்டு மைதானமும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் அதனால் நான் அனைத்து விளையாட்டு மைதானங்களிலும் ஓட விரும்புவேன் அதை போல் எல்லா போட்டிகளிலும் எல்லா ரன்னிங் ரேஸ்களிலும் நான் கலந்து கொள்வேன்